ஹலோ கணேஷ் ஆட்டோவுக்கு சொல்லியிருந்தேன்ப்பா இந்த மளிகை கடைக்கிட்டே நிற்கிறேன்னு சொன்னேன் அங்கே நிற்க முடியலை மழை வந்து சேறாக நிற்கிது அங்கே இருக்க முடியாது நான் சுற்றி வந்து அங்கே கோவில் கிட்டே நிற்கிறேன் பாட்டியை கூட்டிட்டு வந்து அங்கே நிற்கிறேன் எத்தனை மணிக்கு வருவ பத்து நிமிஷத்தில் வந்துடு சாமி நான் இப்போது சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் பாட்டியை ஓகே கூட்டிட்டு போய்ட்டு வந்து நான் வீட்டில் சாப்பாடு செய்யணும் கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க சரிப்பா சீக்கிரம் வாங்க